ஆ ஆமாம் மேம் சொல்லுங்கள் என்னைக்கி மேம் ஓகே மேம் ஆ ஓகே சொல்லுங்கள் என்னென்ன ஓகே மேம் ஓகே மேம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்தட்றோம் ஓகே மேம் என்னைக்கு மேம் ஃபங்க்ஷன் சொன்னீங்க நாளான்னைக்கு நாளான்னைக்கு ஈவ்னிங் எங்கேஜ்மென்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ் சரி ஓகே மேம் ஓகே மேம் அனுப்புங்கள் ஓகே மேம் நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் என்ன ரேஞ்சில் எதிர்பாக்குறீங்க எங்களோடது ஸ்டாட் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரி ஓகே அனுப்புகிறோம் நாங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு சாரீ அனுப்புங்கள் நாங்கள் அதுக்கு சூட்டபிளாக அனுப்புகிறோம் பட் எங்கள் ஆ நாங்கள் ஸ்டாட்டிங் ரேஞ்சே எங்களோடது ஒரு ஹ ஃபை தவுசணுக்கு மேலேதான் இருக்கும் பாக்குறீங்களா ஆரி ஒர்க் பண்ணணுமா ஓகே மேம் பண்ணிடலாம் இப்போ அதுவுந்தான் பண்ணுறோம் ஆ அனுப்புகிறோம் உங்களுக்கு எப்படி ப்ளவுஸ் ஃபுல் டிஸைன் வேணுமா அதாவது ரேஞ்சிக்கு வெலைக்கு ஏற்ற மாதிரிதான் நாங்கள் டிஸைன் போடுவோம் இப்போ ஸ்டாட்டிங் ப்ரைஸே தவுசண்ட் ஃபை ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டாட் ஆகுது முக்கியமாக உங்களுக்கு என்ன ரேஞ்சில் நீங்கள் பாக்குறீங்ளோ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸைன்லாம் உங்களுக்கு அனுப்புவோம் சரி ஓகே மேம் ஓகே மேம் எத்தனை ப்ளவுஸ் மேம் அது எங்கேஜ்மென்ட்டுக்கு மேரேஜிக்கு ரெண்டு ப்ளவுஸுக்கா சரி ஓகே மேம் அப்புறம் ஃபுல் மேக்கப் ப்ரைடல் மேக்கப் தானே ரெண்டு நாளைக்கும் ஹச்டி மேக்கப்பா இல்லை நார்மல் அந்த மாதிரியா ஹச்டி தான் வேணுமா அப்படின்னா நாங்கள் கிட்டதட்ட ஒரு டென் ஆகும் அது என்ன ஆ ப்ளவுஸு மேக்கப் எல்லாத்துக்கும் சேர்த்து சரி ஓகே மேம் இப்போ ஆஃபர் வேறு போய்ட்ருக்கு நம்ம அதில் பார்த்துக்கலாம் ஆ ஓகே ஓகே மேம் அதல்லாம் பண்ணிடலாம் அதல்லாம் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சன இல்லை பண்ணிடலாம் ஆ நல்லா பண்ணிடலாம் மேம் நான் உங்களுக்கு டிஸைன்ஸ்லாம் அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு எது அதில் சூஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் ஃப்ளோவர் டிஸைன்ஸ் ம் சரி ஓகே மேம் ஆ ஓகே உங்களுக்கு நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் சொல்வோம் சரி ஓகே மேம் ஆ ஆமாம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் சொல்லிடுறேன் மேம் ஓகே மேம் தேங்க்யூ